நான் ஒரு விவசாயி விவசாயத்துக்கும் அதாவது நம்ம விவசாயம் பண்ணுறோன்னா கவுர்மெண்ட்டுக்கு நம்ம எதிர்பார்க்குற பொருள் என்னன்னா முதல்ல விவசாயக்கடன் ஒரு விவசாயக்கடன் இருந்தால் மட்டுந்தான் விவசாயம் பண்ண முடியும் அப்டி இல்லைன்னா அவன் தனிநபர் வந்து தனிநபர் கடன் வச்சிக்கலாம் அதிக நகை இருந்தால் வச்சிக்கலாம் அது வேற வெவ்வேறு கணக்கு விவசாயக் கடன்றது வட்டி இல்லாத கடன் வட்டி இல்லாமல் தராங்க எட்டு மாதத்துக்கு வட்டி இல்லாமல் தராங்க எட்டு மாதம் நான் விவசாயம் பண்ணால் அந்த கடத்த நான் திருப்பி அடைச்சிடுறேன் யாருமே வந்து கடத்த வந்து அடைக்காமல் ஆள் யாரும் கிடையாது கவுர்மெண்ட்டுக்கிட்ட காசும் வரும் திருப்பி அதுக்கு பின்னாடி கவுர்மென்ட்டுக்கு திருப்பி கட்டிவிடுறோம் வட்டி மட்டுந்தான் கிடையாது அந்த எட்டு மாதத்துக்கு வட்டி கிடையாது அவ்வளோதான் அதுக்கே அந்த சித்தாளுங்களுக்கு கணக்கு பண்ணால் அதுவே ஒரு ஆயரூபாய் அது செலவு மணியகாரு கணக்கு அது இதுன்னு வந்துடுது இருந்தாலும் விவசாயக்கடனுக்கு அந்த விவசாயி வந்து கவர்மெண்ட் வந்து கடன் கொடுக்குறாங்க விவசாயத்துக்கு கடன் கொடுக்குறாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் அதை வச்சு விவசாயம் பண்ணுறது விவசாயம்னா இப்போ வந்து எதுவுமே காசு இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாது ஸ்டார்டிங் முதல்ல வித நெல் வித நெல்லுக்கு காசு வேணும் அந்த காலத்தில் வந்து நம்ம வீட்டில வித வச்சிருந்தோம் இப்போ இந்தக்காலத்தில் யாரும் வீட்டில வித வச்சிக்கிறது கிடையாது ஏன்னா கேட்டால் அது இல்லை வீட்டில எது வச்சாலும் அது சரியாக முளைக்காது இதுமாதிரி பலம் அதாவது முளைக்கறது முளைப்புக்கான தன்மை கரெக்டா இருந்தாலும் விவசாயத்தை ஈல்டு அதுதான் ஈல்டுனால் அதிக மகசூல் விளையாதுன்னு சொல்லுவாங்க அதனால் தான் என்ன பண்ணுறோம் நம்ம கடையில் வித வாங்கிறதா இருக்குது அதுதான் இப்போ விவசாய பண்ணையிலையோ இல்லை நம்ம அதுதான் அது பேர் என்ன நம்ம பீடிஓ ஆஃபிஸ்ன்றது பீடிஓ ஆஃபிஸ்ல கொடுப்பாங்க ஆஃபிஸ்ல கொடுக்குறதுதான் கவுர்மெண்ட்ல கொடுக்குறதுதான் பீடிஓ ஆஃபிஸ்ல கொடுப்பாங்க வித நெல் கொடுக்குறாங்க அதையும் வாங்கிக்குவோம் இல்லை அப்படி இல்லைன்னா தனியாக நாங்கள் கடையில வாங்கிக்குவோம் அங்கே கிடைக்கலன்னா நமக்கு தேவைப்பட்ட நெல் இப்போ வந்து பொன்னி நெல் கிடச்சா பொன்னி நெல் வாங்கிக்கலாம் பொன்னி நெல் கிடைக்கலையா வேற நெல் அதை மாதிரி இப்போ இந்த நெல் கிடைக்கலையா வேற கடையில் வாங்கிக்குவோம் அதுக்குதான் வந்து விவசாயம் விவசாயக்கடன் வந்து லோன் லோன் வாங்குறோம் விவசாயக்கடனை வாங்குறோம் அதுக்கு அதுக்கு வந்து பட்டா கு பட்டா சித்தாளுங்களுக்கு பட்டா அதுதான் நெ நிலத்தினுடைய லேண்டினுடைய வேல்வ்யூ எவ்வளோ ஒரு லட்சரூபா ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் தராங்க பணம் தராங்க கவர்மெண்ட்ல இல்லை சொல்லல அதுக்கு ஒரு எட்டு மாதத்துக்கு வட்டி கிடையாது அதை வச்சு தான் விவசாயம் பண்ணுறோம் பண்ணிட்டு பொன்னி நெல் வந்து ஆறுமாதம் கணக்கு ஆறுமாதம் பார்த்து தான் தான் அறுவடை ஆகும் இப்போ வித நெல் கரெக்டாக ஆறுமா வித நெல் விடறது வந்து ஆறுமாதம் அறுவடை ஆகிறது ஆடி மாதம் வித விடுவோம் பொங்கலுக்கு அதாவது தை மாதம் தை மாதம் அறுப்போம் அந்த பொங்கல் சோறு வைக்கிறது அந்த நெல்லில் தான் வைப்போம் விளையிற நெல் கரெக்டாக அந்த பொங்கலுக்கு சப்போஸ் அறுவடை ஆகலன்னா சேறு கீறு எதனால் இருந்தால் அறுக்கறதுக்கு இதுமாதிரி இருந்தாக்கூட கையாலவே அறுத்து அடித்து ஒரு அஞ்சு மரக்கா நாலு மரக்கா வர அளவுக்கு நெல் ஆக்கி அதை பொங்கல் வச்சு படைக்கிற அளவுக்கு விவசாயம் அப்படித்தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் கவர்மெண்ட்டும் நமக்கு எல்லா சலுகையும் கொடுக்குது ஒன்றும் குற கிடையாது என்ன ஒன்று அவங்கவுங்களுக்கு ஏற்றவாறு இப்போது எல்லா மக்களுக்கும் அதை மாதிரி கிடைக்கறது கிடையாது அக் யார் யார் கரெக்டாக அணுகுறாங்களோ அவங்கவுங்களுக்கு கரெக்டாக அது பண்ணுற மாதிரி தான் ஐடியா பண்ணுறாங்க அதுக்கடுத்தது ஆவணங்கள் முக்கியமாக ஆவணங்கள் முக்கியம் ஆவணம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அதாவது அவங்க கேட்குற ஆவணங்கள் அத்தனையுமே சம்மிட் பண்ணிக்கணும் அங்கேப்போய் சமிட் பண்ணால் தான் இந்த கவுர்மெண்ட் கொடுக்குற பொருளை வாங்க முடியும் என்ன ஒன்று கொஞ்சம் மானிய விலை மானிய விலைன்னா இப்போது உதாரணத்துக்கு வெளியில வாங்குகிற ஆயரூபாய் ஒரு ஜிப்பன்னு சொன்னால் எட்நூறுவான்னு தருவாங்க எங்கள் கவுர்மெண்ட்ல ஆனால் எட்நூறுபா மட்டும் கிடையாது கூட அவங்க வந்து அந்த அசோஸியேட் பயலுங்க தான் அப்படினு ஒரு அதுதான் நுண்ணுயிர் அதுதான் நுண்ணுயிர் ஒரு உரம் ஒன்று கொடுப்பாங்க பாக்கெட்டு பாக்கெட்டு மருந்து அது அந்த கணக்கு அது இரநூறு வராது அது ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க அதெலாம் கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல கொடுக்குறது இவங்க கொடுக்குறது அதேமாதிரி கொடுக்க மாட்டாங்க ம் அதை வச்சு நாங்கள் விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி அந்த விவசாயக்கடத்த கரெக்டாக எட்டு மாதம் விவசாயக்கடனை கரெக்டாக திருப்பி செலுத்திடுவோம் திருப்பி செலுத்தின உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அது அதில் இருக்கிற அதிகாரிங்க வந்து இவங்க இந்த நபர்லாம் கரெக்டாக திருப்பி செலுத்துகிறாங்க உடனே உங்களுக்கு தேவையாப்பா லோன் தேவையாப்பா அவங்களே எங்களை கேட்பாங்க சரிங்க கொடுங்க நாங்கள் இப்போது வாங்கிக்கிறோம் மறுபடியும் நாங்கள் கரெக்டாக எட்டு மாதம் அடைத்து அடைத்திடுவோங்க இதுவரைக்கும் நாங்கள் அப்படிதான் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் கவர்மெண்ட் கரெக்டா தான் இருக்குது ஆட்சி சூப்பர் ஆட்சி ஸ்டார்ட் தளபதி ஆட்சி நன்றி அய்யா